வணக்கங்க நாங்கள் வந்து இன்றைக்கு காலையில் வந்து ஸ்விகியில் வந்து ஒரு பத்து வகையான உணவு வகைகளை வந்து நாங்கள் ஆடர் பண்ணிணோம் ஆனால் அது வந்து சரியான டெலிவரி வந்து எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் குழந்தைங்களுக்கு தனியாக பெரியவர்களுக்கு தனியாக நடுத்தர வயதினருக்கு ஏற்ற மாதிரி உணவுகள் ஆடர் பண்ணிணோம் ஆனால் அது எல்லாமே ரொம்ப காரசாரமாகவும் ரொம்ப புளிப்புத்தன்மை அதிகமாகவும் சிலதெல்லாம் ரொம்ப கெட்டுப்போன வாசம் இருக்கிறதாகவுமே எங்களுக்கு வந்து கிடைச்சுது அப்புறம் சில பொருட்களெலாம் வந்து ரொம்பவுமே அந்த பேக்கேஜிங்கெலாம் சரி இல்லாமல் இருந்துச்சு ரொம்ப பேக்கேஜிங் லீக் ஆனது அந்த சட்னியெல்லாம் ரொம்பவே கெட்டு போயிடுச்சு அதெலாம் கொஞ்சம் நீங்கள் நல்லபடியாக அனுப்பியிருக்கலாம் அனுப்பியிருக்கணும் ஏன்னால் நாங்கள் கொடுக்கற தொகைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேக்கேஜிங்கும் இல்லை ஃபுட்டுமே கிடையாது இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் அதை நம்ம ஊட்ட முடியாது அப்படி ஊட்டும்போது வந்து அவர்களுக்கு வந்து உடல்நலக் குறைப்பாடு தான் ஏற்படும் பெரியவர்களும் ரொம்ப வயதானவங்க சுகர் பேஷண்ட்டு ஆ பிபி பேஷண்ட்டு நிறையா இருக்காங்க ஸோ அவர்களுக்கு எங்கனால் இதை வந்து கொடுக்க முடியாது உங்களோட இந்த தரமற்ற செயலால் வந்து குழந்தைகளும் பெரியவர்களும் ரொம்பவே பாதிக்கிறாங்க அது ரொம்பவுமே வந்து ரொம்ப தப்பான செயல் கடமைக்கு பண்ணாமல் ஒரு அக்கறையோடு பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தப்பை செய்ய வேண்டாம் ஏன்னால் இதனால் ரொம்ப அஃப்பெட் ஆகிறது இந்த நடுத்தர வயதில் இருக்கவங்க வந்து அவங்க எப்படியோ சாப்பிட்டுக்குவாங்க அதை டாக்கிள் பண்ணி வந்துக்குவாங்க ஆனால் வந்து குழந்தைங்கள் பெரியவங்கள் அவங்கலாம் வந்து இதை கண்டிப்பாக சாப்பிட முடியாது உடம்பு ரொம்பவே கெட்டு போயிடும் ரொம்ப ரிஸ்க்கான வேலை அது ஸோ நல்ல பேக்கேஜிங்கு நல்ல ஒரு க்ளீனாக ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் கொடுக்கற பணத்துக்கு ஏற்ற மாதிரியாச்சும் அது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்